நான் எனது மனைவி எனது குழந்தைகள் எனது பெற்றோர்ருடன் எனக்கு பிடித்த எம்ஜி காரில் அல்லது கியா காரில் ஒரு நீண்ட தூர ஒரு பயணம் மேற்கொள்ள விரும்புகிறேன் அந்த இடம் எனது குடும்பத்தினருக்கு ஒரு ஏற்ற இடமாகவும் அவர்கள் மனதிற்க்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய இடமாகவும் இருக்கும் அதனால் இயற்கை சார்ந்த இடங்களுக்கு அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அது மட்டும் அல்லாமல் உலகத்தில் இருக்க றகூடிய பல்வேறு இடங்களுக்கு எனது காரிலேயே நான் அவர்களை அழைத்து சென்று அவர்களுடைய மனம் விருப்பப்படி அவர்களுடய அவர்களை சந்தோசப்படுத்த நான் அழைத்து செல்ல விரும்புகிறேன்